நாங்கள் பார்த்தீங்கனா ஒரு நாலஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு பிளான் பண்ணிணோம் டூர் போகலாம் ஏற்காடு போகலாம் இல்லை ஒரு சுற்றுலா தளம் போகலாம் அந்தமாரி பிளான் பண்ணுவோம் மோஸ்ட்லி பாத்தீன்னா சண்டே சேட்டர்டேஸ் லீவு நாளில் தான் அந்தமாரி பிளான் பண்ணுவோம் பிஸியாக இருக்கறப்ப மற்றபடி ஒர்க்கிங் டேஸெல்லாம் அந்த மாரி பிளான் பண்ண மாட்டோம் சண்டேஸ் டைம்மா அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துட்டு பைக்கில் வந்து பெட்ரோல் போட்டுக்கிட்டு அங்கே இருந்த அந்த சுற்றுலாத்தலத்துக்கு போகிறதுள்ள ஹைவேஸ்சில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரேஸ் மாதிரி வே நடத்துவோம் இத்தனை கிலோமீட்டர் யார் ஃபஸ்ட்டுங்கிற மாதிரி அங்கே போகிறாங்களோ அதுக்குள்ளே ஒரு ஒரு சின்ன ட்ரீட்டு மாதிரி யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க அவங்க வந்து மற்றவங்க எல்லாம் ஒரு நல்ல ட்ரீட் மாதிரி வைக்கணும் சொல்லிட்டு ஒரு திட்டமிட்டுவிட்டு ரைட் போவோம் மோஸ்ட்லி ரைடர் கூடெல்லாம் நாங்கள் போனது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய ரைட்ஸ் போயிருக்கோம் நல்லவே கொண்டாடியிருக்கோம் ரைடர்ஸுனு பைக் பைக்கு ஒரு என்னென்னு சொல்கிறது அடுக் பைக்கை பொறுத்த வரையும் படு பைக் வந்து ஒரு அடுத்த பைக் இல்லாமல் எதுவும் இல்லை பைக்கு வந்து பா ஒரு தோழன் சொல்லலாம் இல்லை நண்பன்னும் சொல்லலாம்